ஸ்கூலில் எல்லாம் நான் டான்ஸ் ஆடியிருக்கேன் டான்ஸ் ஆடுகிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி சொல்கிறதுன்னா இப்போ டான்ஸ் போட்டி வச்சாலே நான் என்ன அறியாமையே நான் வந்து என் பேரை வந்து ஃபஸ்ட்டு பேராக தந்து அதில் கலந்துக்கிட்டு கலந்துக்கிறவங்களையும் மட்டும் இல்லாமல் கலந்துக்கிறவங்கள கூட ஆடி ப்ரைஸ் வாங்கணும் அப்படி நினைப்பேன் நான்தான் ஃபஸ்ட்டு இடத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு என்னுடைய எஃபெக்ட் போட்டு அந்த அளவுக்கு என்னுடைய டான்ஸ் பர்ஃபாமென்ஸ்ஸை நான் காட்டுவேன் ஏன்னால் எனக்கு வந்து டான்ஸ் வந்து அவ்வளோ பிடிக்கும் நான் ஆடுற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் ரசித்து அந்த ஸாங்குக்கான ஸ்டெப்பும் நான் போடுற மாதிரி எனக்கு அந்த அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் ஆடுகிறதுனா அவ்வளவு எனக்கு ரொம்ப பிடிச்சது எப்படின்னா அந்த ஸ்டெப்பு வந்து அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா எனக்கு பிடிச்ச மாதிரி நானே ஆட் அதாவது எனக்கு பிடிக்கும் இப்போ எப்படின்னா அப்படின் சொல்லி வந்து ஆடி அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஆடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஊரில் ஏதாவது போட்டாலோ அந்த திருவிழா போட்டாலோ அதில் வந்து ஆடுறது எனக்கு பழக்கம் அதில் வந்து நல்லா ஆடுவேன் நீ நல்லா ஆடுவே அப்படின்னு சொல்லிருக்கானுங்க அந்த மாதிரி எனக்கு ஆடுறதும் ரொம்ப பிடிக்கும் அப்படியே ஒவ்வொருத்தமே சொல்லும் போதும் நம்மளுக்கும் ஒரு இதாக இருக்கும் ஓ நம்ம நம்மளே நல்லா தான் ஆடுறோம் இப்படியே இதே மாதிரி ஆடலாம் நம்மளுக்கு நல்லா ஒரு எதிர்காலம் இருக்குது அந்த மாதிரி நினச்சிட்டு அதனால் எனக்கு டான்ஸ்னா அவ்வளோ கைத்தட்டும் போது ஆடி முடிச்சுட்டு அந்த கைத்தட்டும் போது கேட்குறது அது தனி ஒரு இது அதனால எனக்கு டான்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த டான்ஸ்ன்னா எனக்கு அவ்வளோ ஒரு இது டான்ஸ் ஆடுறது